எங்கள் பகுதியில இருக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டால் அவங்க உயர்க்கல்வி இல்லை கல்லூரியில சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படினாவே சிட்டி சைடில் போயிவிட்டு படிக்கணும்னு தான் விருப்பப்படுறாங்க ஏன் அப்படினா அவங்க மனசில் ஒரு தாட் இருக்கு நம்ம இங்கே கிராம பக்கத்தில் உள்ள கல்லூரியோ இல்லை பக்கத்தில் ஒரு மாவட்டத்தில் இப்போ திருவாரூர்ன்னு எடுத்துக்கிட்டால் திருவாரூர் மெயினில் ஏதோ ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜுலையும் படிக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டுறாங்க அந்தளவுக்கு ஏன் அப்டின்னா சிட்டியில படிச்சால் தான் நமக்கு ஈசியாக வேலை கிடைக்கும் கிராம பக்கத்தில் வந்து வேலை கிடைக்காது நம்ம படிச்சிகிட்டு சும்மா தான் இருக்க மாதிரி இருக்கு நம்ம வந்து சிட்டி சைடு போனால் தான் அங்கேயே கேம்பஸ் இண்டர்வியூ வச்சு நம்ம அப்படியே வேலையில சேர்ந்தர்லாம் அப்படின்ங்கிற ஒரு தாட் வந்து எல்லா மாணவர்கள் மனசுலையும் இப்போ பொதுவாக வந்துடுச்சு ஏன் எங்கள் பகுதியில வந்து ஆண்களாக இருந்தாங்க அப்படினா மோஸ்ட்லி ஐடிஐ தான் செலைக்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டோம்ன்னா ஐடிஐ தான் டக்குன்னு முடிச்சுவிட்டு நம்ம வேலன்னு ஒன்று சேர்ந்து வீட்டுக்குன்னு சம்பளம் கொடுக்க ஆரமிச்சுருலாம் நம்ம வந்து பெத்தவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ங்கிற மாதிரி பசங்க சொல்லுறாங்க அதே மாதிரி பெண்களை எடுத்துகிட்டால் மோஸ்ட்லி ஃபேம்லியில வந்து அவங்கள வந்து படிக்கணும் நீ படிச்சால் மட்டும் போதும் படிச்சு முடிச்சோனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுனும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஏதோ ஒரு குரூப் எடுத்து படிச்சிவிட்டு இருக்காங்க சில பேர் இருக்காங்க நான் படிச்சிவிட்டு ஏன் ஃபேம்லியை நான் தான் பார்த்துக்கணும் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சில பேர் வந்து நர்சிங் எடுத்து படிக்கிறாங்க அதே மாதிரி பிஎட் படிச்சிவிட்டு டீச்சிங்க்கு தான் போவேன் அப்படின்ட்டும் இருக்காங்க ஸோ இந்த சைடு எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி தான் இருக்காங்க